ஹலோ குட் மார்னிங் மேம் மேம் நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் பிளஸ் நான் வந்து சேஃப்டி கோர்ஸ் முடிச்சிருக்கேன் எனக்கு ஒரு ஜாப் யூஏஇவில வேணும் நான் அப்ளை பண்ணிருந்தேன் மேம் ஆ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மேம் ஆ ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் மேம் ஐடி நம்பரா மேம் ஆ ஒன் ஃபோர் டபுள் டூ ஆ ஓகே மேம்

நான் கோர் கம்பெனி ரிலேட்டடாக எதிர்பார்க்குறோம் மேம் ஓ யெஸ் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ம் தேங்க் யூ மேம்